நுகர்வோர் எப்படி ஒரு நிலையான ஒரு கால்நடை வளர்ப்பு வந்து ஆதரிக்கலாம்னா ஒரு கால்நடை எடுத்துக்கிட்டீங்கன்னால் அதுக்கு வந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் அதுக்கு வந்து எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து டாக்டர்லாம் வந்து பார்த்து அதுக்கு வந்து மெடிசன் கொடுக்குறாங்க ஒழுங்காக கொடுக்குறாங்களா அதுமாரி தெரிய மாட்டுன்து ஆனால் வந்து அது எல்லாமே ஃபிரீதான் ஆனால் இப்போ வந்து கொஞ்ச காலமாக வந்து காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கள் ஃபிரீயான ஃபிரீயாக இருக்கிற இடத்துல வந்து காசு அந்த மெடிசன் வந்து கொஞ்ச கம்மியாகவே கிடைக்குது அதனால் வந்து அந்த மெடிசன் வந்து கிடைக்கலன்றதுனால காசு கொடுத்து வாங்குறதில் அந்த தரம் தரமான ஊசிதான் போட்டாகணும் சொல்லிட்டு அந்த மாரி காசு வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஆனால் ஒழுங்கான டிரீட்மெண்ட் வந்து கிடைக்க மாட்டுது மோஸ்ட்டாக தரமான டிரீட்மெண்ட் வந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு விவசாயிங்க வந்து கோரிக்கை வைக்கலாம் அதே மாரி வந்து விவசாயி ஒரு விவசாயிக்கு ஒரு மாடு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிரீயாக கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து அக்ரிகல்சர் சைடில் வந்து ஊக்குவிச்சு அவங்க இதை மேன்மேலும் மே மேம்படுத்தலாம் அவங்க அதே மாரி வந்து கிராமிய வங்கியும் இருக்குது அதில் வந்து லோன்லாம் ப்ரொவைட் பண்றாங்கள் அங்கே அக்ரிகல்சர் சைட்ல ஒரு விவசாயிக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்கள் மாட்டுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்கள் அதே மாதிரி உரம் வாங்குறதுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்கள் அதே மாரி வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு சங்கம் அமைச்சு அவங்க வந்து எப்படி எப்படிலாம் வந்து விழிப்புணர்வு வந்து வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சங்கம் அமைக்கணும்